தாவரம் அப்படின்னு பார்த்தா நாங்கள் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா தா மா பலாமரத்தை சொல்லலாம் பலாமரம் வந்து பலாப்பழம் கொடுக்கும் சீசனில் பலாப்பழம் காய்க்கும் எங்களால் முடிஞ்ச அளவு எல்லோருக்குமே பலாப்பழம் கொடுப்போம் அப்படி கொடுக்கும் போது எல்லோரும் அதை சாப்பிடுட்டு அதனுடைய கொ விதை இருக்குது பார்த்தீங்களா அந்த விதையை வந்து ஒரு பேக்கெட்டில் மண்ணுப் போட்டு அதை முளைக்க வச்சோம் அப்படின்னா அது வந்து நிறைய செடிகளை கொடுக்கும் இப்போ நான் இதை பத்து ஊருக்கு கொடுக்கறேன் அப்படின்னா பத்து பேரும் அந்த விதைகளை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இந்தப் பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த மரம் நம்ம வீட்டில் வேணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் இந்த விதையை காயவச்சு அழகாக அந்த பேக்கிங் பண்ணி இந்த விதையை வந்து ஊன்றி அவங்க அதை செடியை வளர வச்சு அவங்கவங்க ஊரில் இப்போ நான் ஒரு பலாப்பழத்தை நான் இப்போ ஒரு பத்து பத்து பலாப்பழம் பத்து ஊருக்கு கொடுக்கறேன் அப்படின்னா அது பத்து பேருக்கு அந்தப் பழம் கிடைக்கும் போது அந்தப் பத்து பேரும் அந்தச் செடியை உருவாக்குவாங்க அந்தப் பத்து பேருமே எனக்கு உறவினராக இருக்கும் போது எனக்கு இன்னும் நல்லதா போச்சு அந்தச் செடியை நான் வச்சேன் அந்தச் செடிய எனக்கு காய்ச்சுது நல்லா இருந்துச்சு நான் மரம் வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி தான் இதை வந்து நம்ம செய்யலாம்